தமிழ்மொழி தமிழர்களின் தாய்மொழி ஆகும் இந்த மொழி ஒரு சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன தமிழ்மொழியை பற்றி நிறைய கல்வெட்டு நமக்கு கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டுகளில் எடுத்துப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போது ஒரு திருக்குறளை எடுத்துக்கிறோம் திருக்குறளை எடுத்துகிட்டோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அது தோன்றியதாகவும் அதற்கான சான்றுகள் உலகளவில் ஏற்றுக் கொள்ளக் கொண்டதாக இருக்கிறது எனவே தான் உலக மக்கள் அனைவரும் திருமறையான திருக்குறளை இப்பொழுது பின்பற்ற தொடங்கி உள்ளனர் தமிழ் மொழியின் சிறப்புகளையும் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல்களின் பெருமைகளையும் உலகறிய செய்ய தமிழ் மக்கள் பெருமளவில் பாடுபட்டு உள்ளனர் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு போன்றவற்றை உலக மக்கள் கண்டு வியங்கற அளவுக்கு இருந்தது ஒக்கோ ஒவ்வொரு செயல்லையும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பவே டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழர்கள் அந்தக் காலத்தில் யூஸ் பண்கிற நாம் இப்போ இந்தக் காலத்தில் பயன்படுத்தக் கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் முன்னாடியே யூஸ் பண்ணிக்கிறாங்க போர் கலையிலுயும் சரி இல்லை கருவிகளை உருவாக்குவது பட்டறைகள் போன்றவை எல்லாம் வந்து அந்தக் காலத்திலேயே இருந்திருக்கறதுக்காக நிறைய வரலாற்றுச் சுவடுகள் இப்போ கண்டறியப்பட்டிருக்கிறது இப்போ குறிப்பா எடுத்துகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் பொருள் ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கிற தகவல்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்றுச் சான்றுகள் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர்களுடைய மேம்பாட்டு முறைகள் ஒவ்வொரு இதுலேயும் அவங்க மேம்பட்டு இருந்தது காரணத்தினால்தான் உலக மக்கள கவர்ந்திருக்காங்க எங்கே எங்கெல்லாம் வ வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருந்ததோ அந்தப் பகுதிகள்லெலாம் தமிழர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க தமிழ்மொழியை எடுத்து பார்த்தும் பொருள் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா கேரளா போன்றவற்றில் பயன்படுத்திக்கிறாங்கள் இ அதாவது இரண்டாவது பயிற்றுவிப்பு மொழியாக பயன்படுத்தறாங்க அதுமட்டும் இல்லாமல் இப்போ பாண்டிச்சேரிலையும் வந்து இரண்டாவது பயிற்று மொழியாக அது இருக்கிறது இது மட்டும் நமது இந்தியா நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் போன்றவற்றிலும் ஆட்சி மொழியாகவும் அது இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகளில் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன தமிழ் கலாச்சாரப்படி பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடுறாங்க இதனால் உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ரொம்ப முன்னேறிக் கொண்டே இருக்கிறது இப்ப பிற மொழிகளோட பிரா பிராந்திய மொழிகளோட கம்ப்பேர் பண்கிறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா பெங்காலி பெங்காலி மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பழமொளியாக கருதப்படுகிறது இது இது பேசுவதற்கு இனிமையான மொழியாகவும் கருதப்படுகிறது ஆனால் உலகளவிலேயே பெரும்மகறியான மக்கள் ஏற்றுக்கொண்ட மொழி தமிழ்மொழி ஆகும் இது தமிழர்களின் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது